இந்த புக்கோடய நெகட்டிவ் அப்படி என்னென்னலாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தோம்னா பேப்பர் குவாலிட்டி பேப்பர் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது என்ன சொல்கிறதுன்னா நம்ம எப்போயுமே படிக்கும் போது ஹைலைட் பண்ணி தான் படிப்போம் அந்த ஹைலைட் பண்ணுற அந்த இங்க்கு அந்த மார்க்கரோட இங்க்கு அப்படியே பேப்பர் ஓட பேக் சைடுலேயும் தெரிய ஆரம்பித்து அதனால் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் பின்னாடி மறைய ஆரம்பிச்சுடுச்சு ஸோ பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக தான் இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபான்ட் சைஸ் ரொம்ப நேரம் படிக்க முடியலை அந்த சின்ன ஃபான்ட்டை வெச்சி ஃபான்ட் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளோடய ரீடிங் டைமும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும்னு தோணுச்சு எனக்கு அடுத்தது கலர் டிஃப்ரென்ஷியேஸன் இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்குது ஒரே கலரில் இருக்கிறதால எது டாப்பிக்கு எது வந்து உள்ளே இருக்க டேட்டா அப்படின்னு தெரியமாட்டேங்குது வேக வேகமாக ரிவிஷன் பண்ணும் போது இந்த ஒரு சிக்கல் இருக்குது நாலாவது பார்த்தோம்னா அந்த புக்கோடைய காஸ்ட் அந்த புக்கோடைய காஸ்ட் நியர்லி செவன் ஹன்ரட்டு எயிட் ஹன்ரட் விற்கிறாங்க மார்க்கெட்டில் எது ஒரிஜினல் ரேட்டுனு நமக்கு தெரியாது இன்னுமும் இவ்வளோ காஸ்ட் கொடுத்து எல்லோரும் புக் வாங்கி படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது காசு இருக்கிறவங்களால வாங்க முடியும் இல்லாதவங்களுக்கு இந்த புக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய விலையை குறைச்சி தான் ஆகணும்